ஹலோ இந்த எட்டையபுரம் வரைக்கும் போகவேண்டியது இருக்கு வாடகை எவ்வளோ ஆகும் நாங்கள் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து பேசுகிறோம்

புதன்கெழமை நாலு பேர் சரி போகிற வழியே இங்கேயிருந்து போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டு மணிநேரமா சரி சரி அப்போ நீங்கள் வாடகை எவ்வளோ கேட்பீங்க மூணு பேருக்கு எவ்வளவு பத்து ரூவாயா சரி அப்போன்னா நீங்கள் அங்க வந்ததுக்கு பிறவு கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுங்கறது சொல்லிடுங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரி அப்போது புதன்கெழமை காலைல பத்து மணிக்கு இங்கேயிருந்து கிளம்புனா நீங்கள் அங்கே எத்தனை மணிக்கு போய் சேரலாம் தூத்துக்குடி போயிட்டு போகணும் சரி பன்னெரெண்டு மணியா ம் சரி ஓகே ஆ ம்